டிஜி லாக்கரரில் வந்துட்டு டிஜி லாக்கர் கணக்கில் வந்துட்டு இப்போ நிறைய இது வந்துட்டு நிறைய சேஃப் வந்துடுச்சு அப்படியும் இருந்து சில பேரு படிக்காதவங்களாம் பார்த்தீங்கன்னா படிச்சவங்களே வந்து தப்பு செய்கிறாங்க யாராவது ஏதாவது பாஸ்வேர்டு ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா அதை கொடுத்துர்றாங்க இது வந்துட்டு என்னென்னா பாஸ்வேர் தடைவிர்த்து வேற ஏதாவது நம்மனால் மாற்ற முடியும்னு என்ன கேட்டீங்கன்னால் எனக்கு தெரியல பாஸ்வேர்டு நமக்கு ஏதாவது ஒரு ஓடிபி வருதுன்னா நம்ம சொல்லாமல் யாருக்கும் தெரிய போகிறதில்ல இதுதான் கரெக்டான முறைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஓடிபி கொடுக்காம ஒருத்தருனால் என் நம்மளோடய டிஜி லாக்கர்லேருந்து எந்த செய்தியும் எடுக்க முடியலன்னா அதுதான் ஒரு முழுமையான ஒரு சேஃப்னு நான் நினைக்கிறேன்